ஆற்று ஓரமாய் எங்கள் பசு மாடெல்லாம் மேயுதுங்க மேயும்போதும் நாங்கள் புல் இருக்கிற இடத்துல பார்த்து தான் கட்டிவிட்டு வரோங்க அ இது என்ன ஆற்றுல வந்து ஆற்றோரமா போகிறவங்கெல்லாம் அந்த பிளாட்டிக் பேப்பரு பிளாட்டிக் கழிவு இது எல்லாம் போட்டுவிட்டு வந்துடுறாங்க அது உள்ளுக்கு இருக்கிறது அந்த பசு மாடு என்னம்பாடு மேஞ்சுருதுங்க மேஞ்சுட்டு மேஞ்சு வந்து அப்புறம் அது வி இங்கே வந்து நாங்கள் வீட்டுக்கு கட்டின அப்புறம் அது சாணம் போட்டுதுனால் சாணத்தில் அந்த பிளாட்டிக் கழிவுலாம் சேர்ந்து வெளியே வருதுங்க அதுபோக அந்த வயிறு கெட்டு போகுங்க க வயிறு கெட்டு வயிறு அடிக்கடி அந்த பசு மாட்டுக்கு வயிறு எடுக்கிற மாதிரி எடுக்குதுங்க அதனால மெயினாக வந்து இந்த பாகு பிளாட்டிக் பொருளை ஆற்றோரமாலாம் போடாமல் பார்த்துக்கோணுங்க அப்படி பொதுமக்களே பிளாட்டிக்கு உபயோப்படுத்துகிறது கம்மி பண்ணிக்கணுங்க இது எல்லாம் கவர்மெண்ட்டும் எல்லாம் பார்த்து செய்யணுங்க